ஆயிரத்து நாலு ரெண்டாயிரத்து நாலு ஆறாயிரத்து நாலு நாலாயிரத்து ஏழு எட்டாயிரத்து மூணு ஏழாயிரத்து ரெண்டு மூணாயிரத்து ஒன்று ஒம்பதாயிரத்தி மூணு ஏழாயிரத்தி நாலு மூணாயிரத்து மூணு ஆயிரத்து ஒன்று ஒன்பதாயிரத்தி நாலு